ரெண்டு காரணமும் இருக்குது வேலை இல்லாதவும் ஏழையும் இருக்குது இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்பயும் நான் இங்கே வெளியில எங்கேயாச்சும் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய்டுவேன் கிடைக்கற வேலை நான் செஞ்சிக்குவேன் அதேமாதிரி என் வயசு பசங்களும் என்கூட படித்த ஒரு பசங்களும் நல்லா இந்த பைக் திருடலாமா பைக் திருடலாமா இந்த தண்ணி தம்மு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நான் அது வேலை கிடைக்காம நான் இந்த கிடைச்ச வேலை செஞ்சிகிட்ருக்கேன் வேலை கிடைக்காம நான் இங்கே படிச்சிகிட்ருக்கேன்